ஹலோ காய்கறி கடையா ஆ கிலோ கத்திரிக்காய்லாம் என்ன ரேட்டுக்கா போகுது சரிங்க்கா உருளக்கெழங்கு நாங்கள் சரிங்க்கா நாங்கள் இந்த கல்யாணத்துக்கு காய்கறி வாங்கலாம்ன்ருக்கோம் அதுக்குதான் கேட்டுக்கிட்டுருக்கேன் இது ஆமாம்க்கா கத்திரிக்காய் உருளக்கெழங்கு முட்டைக்கோஸுலாம் என்ன ரேட்டுக்கா போகுது கிலோ ஆ தக்காளிப்பெட்டி எவ்வளோக்கா ஆமா நாட்டு தக்காளியா இல்லை பெங்களூர் தக்காளியாக்கா சரி சரிங்க்கா சரிங்க்கா ஓகே வேறு என்ன காய் உங்களுக்கு ஸ்பெஷல் கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு உங்களுக்கு சமைக்கிற மாதிரி என்ன காய்க்கா வாங்கலாம் ஆ சரிங்க்கா சரிங்க்கா அது கிலோ கணக்கில் நீங்கள் நீங்கள் நாங்கள் பத்து கிலோ இருபது கிலோன்னு வாங்கினா கொஞ்சம் கொறைச்சு கொடுப்பீங்களா சரிங்க்கா சரிங்க்கா ஏன்னாக்க ஆ சரிங்கக்கா அவங்க லிஸ்ட்டு சமையல்காரங்கள்ட்ட லிஸ்ட்டு கேட்டிருக்கோம் அவங்க கொண்டு வந்து கொடுக்கவும் நான் அப்போ வரேன்க்கா நேராக வரேன்க்கா உங்க கடை எங்கனக்குள்ளக்கா இருக்குது சரிங்க்கா சரிங்க்கா சரி சரிங்க்கா நான் லிஸ்ட்டை வாங்கிட்டு நேராக வந்து பேசுகிறேன்க்கா உங்கள்ட்ட சரிங்க்கா ஓகே சரி நான் வந்துடுறேன் வந்துடுறேன் ஆ சொல்கிறேன்க்கா சொல்கிறேன்க்கா சரிங்க்கா சரிங்க்கா வந்து சொல்கிறேன் சொல்கிறேன் ஆ சரி